பண்டிகை வேளைகளில் நான் சமைக்கும் பொருட்கள்னா நாங்கள் வந்து இந்து இந்து முறைப்படி நாங்கள் வடை பாயாசம் சாம்பார் ரசம் அப்புறமா கொஞ்சோண்டு காரக்குழம்பு அந்தமாதிரி தான் மேக்சிமம் காரத்தை ஒதுக்கிட்டு இனிப்பை நாங்கள் அதிகமாக கொண்டாடுகிற மாதிரி தான் இருக்கும் பண்டிகைனா இனிப்பான விஷயம் நடக்குதுன்னால காரத்தை கம்மி பண்ணிதான் எப்போயுமே நாங்கள் இனிப்பை எடுத்துக் கொண்டாடுவோம் இது வந்து இந்து வந்து வழிமுறைப்படி இப்போ கிறிஸ்ட்டின் வழிப்படி நாங்கள் பண்ணுற மாரிதா ஏன்னா எங்கள் அப்பா வந்து கிறிஸ்ட்டின் அதனால் கிறிஸ்ட்டினுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா கிறிஸ்ட்டின்றதுனால நாங்கள் மேக்சிமம் வந்து இல்லை ஜஸ்ட்டு ஒரு பிரியாணி தான் இந்து கிறிஸ்ட்டின் படி பார்த்தா ஒரு பிரியாணி சிம்பிளாக செஞ்சிடுவோம் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஒயின் அது ஒரு நேச்சுரலாக ஒரு ஒயின் மாதிரி வைப்பாங்க அதை எல்லாம் கெட்டது சொல்வாங்க பட் கிறிஸ்ட்டின் படி ஒயினும் ஆப்பமும் எல்லோருக்கும் எடுத்துன்னு போய் கொடுப்போம் அப்புறம் ஸ்வீட்ஸ் ஒன்லி கேக்ஸ் அண்டு ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் அப்படிதான் அதுமாதிரி தருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அது ஸ்வீட்ஸெல்லாம் கேக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் க்ரீமுன்னு நெனைச்சிக்கலாம் அப்படி இல்லை ப்ளேன் கேக்காக கொடுப்போம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தருவோம் ஸ்னாக்ஸாக தருவோம்